நான் வந்து இது தோட்டத்துக்கு வே வேண்டிய செடிகள்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டில் தான் வாங்கறேன் பண்ணையில் வாங்கிக் தென்னை தென்னை மா மாங்கன்று எலுமிச்சங்கன்று இதெல்லாம் அங்கே தான் வாங்க்கிறோம் தர்றாங்க நல்ல கன்றாவும் இருக்குது தர்றாங்க சீக்கிரமாக க அறுவடைக்கு வருது நான் வ இது இது இயற்கை உரம் தான் போடுறோம் அங்கேயிருந்து அந்த அவங்க கொடுக்கற அந்த ப இதுலேருந்து ப அந்த சட்டியிலேருந்து கொண்டார்றோம் அந்த மண்ணை மண்ணை போட்டு அப்புறம் இங்கே இருக்கிற நான் குப்பையை போட்டு அதுக்கப்புறம் தான் செடியை வைக்கிறோம் வச்சால் நல்லா காய்க்கிது நல்லா மரம்லாம் நல்லா நல்லா வருது நல்லா தழைஞ்சு நல்லா வருது வேறு ஒன்றும் நாங்கள் இயற்கை உரம் தான் போடுறோம் வேறு ஒன்றும் ரசாயன உரங்கள்லாம் அந்த மரங்களுக்கு போடுறதில்ல தென்னைக்கோ மாவுக்கோ எலுமிச்ச கன்றுக்கோ ரசாயன உரங்கள் போடுறதில்ல கூடிய வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற குப்பை சாணம் இந்தக் குப்பை தான் போடுறோம் இந்தக் கடையில் விற்கிற மண்புழு உரத்த சமயத்தில் வாங்கியாந்து போடுறது இது தான் பண்ணிட்டிருக்கோம் ஆனால் கூடிய வரைக்கும் இந்த மரங்களுக்கு இது ரசாயன உரம் வைக்கிறதில்லை எந்த மரத்துக்குமே தென்னை மரத்துக்கும் சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு ச சிபாரிசு பண்ணுது இது அரை கிலோ பொட்டாசு வைங்க ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு கிலோ யூரியா ரெண்டு கிலோ பொட்டாசு ரெண்டு கிலோ சூப்பர் வைன்னு சொல்கிறாங்க நாங்கள் அதை செஞ்சு இது வரைக்கும் செய்யலை செய்யலை ஆனால் இது கு குப்பை போடுறதுனால ஓரளவுக்கு இந்த இயற்கை குப்பை அந்த க இத தோட்டத்தில் உழுவுற அந்த எலை சருகுலாம் அதில் போட்டு தண்ணி விட்றதுனால மக்கி கிக்கி கொஞ்சம் நல்லா செடி வருது நல்லா காய்க்குது காய்க்குது ஒன்றும் அதுக்காக நாங்கள் ஒன்றும் பண்ணுறதில்ல பூச்சி மருந்தும் கூடிய வரைக்கும் தெ தென்னை மாமரத்துக்குலாம் நாங்கள் வைக்கிறதும் இல்லை நல்லா க்ரோத்து நல்லாயிருக்கு கூடிய வரைக்கும் அப்புறம் இந்த தோட்டத்தில் எ இடையில இது சமயத்தில் மா மா இல்ல தென்னை தென்னை தென்னை தோப்புலேயும் மாந்தோப்புலேயும் இந்த கத்திரி வெண்டை முள்ளங்கி கிள்ளங்கிலாம் வ வச்சுடுவோம் அது அந்த மழை மழை பெய்கிற தண்ணி நாங்கள் தே இதுக்கு ப தோட்டத்துக்குப் பாய்ச்சிற தண்ணியில் அதுவும் சாகுபடிக்கு விளைச்சல் கொடுக்கும் அது கூ கூடிய வரைக்கும் மருந்தடிக்காமல் வர்றதுனால் கொஞ்சம் எங்களுக்கு வெ நல்லாயிருக்கு அங்கே வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் வி விற்பனைக்கு ர கொடுக்கறதில்ல ரொம்ப கூடிய வரைக்கும் விற்பனைக்குக் கொடுக்கறதில்ல கூடிய வரைக்கும் நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லோரும் அவுங்கவங்க அது மாதிரி ப பண்ணிக்கிறாங்க நாங்கள் அதை பண்ணிக்கிறோம் ஆக அப்படி எங்கள்கிட்ட மிச்சப்படுறப்ப அவங்க உறவினர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படி நாங்கள் கொடுத்துக்குவோம் அது தான்